ஹாலோ தமிழன் டாக்ஸிகளாக நாங்கள் இங்கே மக்ரிப்பாளையத்ததுலேருந்து நாங்கள் பேசுகிறோம் நாளைக்கு இண்டிப்பென்டென்ஸ் டே அதனால் நாங்கள் படித்த ஸ்கூல் ஸ்கூலுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க நாங்கள் ஃபேமிலியோடய போகணும் இங்கேருந்து வெப்படையிலேருந்து பள்ளிபாளையம் கிருஷ்ணா ஸ்கூலுக்கு போகணுங்க எவ்வளோங்க சார்ஜ் எப்படிங்க எந்தமாதிரிங்க ஒரு இப்போ ஒரு கிலோ மீட்டர் கிலோ மீட்டருக்கு பதினாறுப்பாங்களா சரி ஓகேங்க இப்போ போயிட்டு காலையில் செவன் ஓ கிளாக்கு இங்கே மக்ரிப்பாளையத்துக்கு வந்துடுங்க ஸோ உதவோம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அங்கே வந்துடுங்க அப்புறம் எங்களை போய் நாங்கள் ஒரு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணா எங்கள் அண்ணி நான் அஞ்சு பேருங்க அதுக்கா தகுந்த மாதிரி ஒரு கார் புக் பண்ணி எங்களுக்கு கொடுங்க இங்கேருந்து போகிறத்துக்கு எவ்வளோங்க ஆகும் அப்படின்னா ஆயர்ரூருபா ஆ சரி ஓகே ஆயர்ரூபா நாங்கள் கொடுக்குறோம் நாளைக்கு மார்னிங் செவன் ஓ க்ளாக் வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு அங்கே ட்ராப் பண்ணிடுங்க அப்புறம் ட்ரா அங்கே பிக்கப் பண்ணிட்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணிடுங்க அந்த மு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஒரு எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு வந்துடுங்க நாங்கள் அதுக்கான வெயிட்டிங் சார்ஜ்ஜு இருக்கா இருக்காங்களா உங்கக்கிட்டனு இருந்தாலும் சரி ஓகே நாங்கள் பேப் பண்ணுறோம் பேப் பண்ணுறோம் நாங்கள் எவ்வளோ இருந்தாலும் சரி எங்களை வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிடுங்க பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுனாலும் எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்தமாதிரி நாங்கள் பேப் பண்ணுறோம் எங்களுக்கு ஷார்ப்பாக நான் இங்கே வந்து செவன் ஓ கிளாக்கு இங்கே இருக்குது எங்களை வந்து பிக்கப் பண்ணி நாங்கள் எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்கு நாங்கள் அங்கே ஏ ஸ்கூலில் இன்வைட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக ஷார்ப்பாக நாங்கள் எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்கு நாங்கள் அங்கே இருக்கணும் அதுக்கு தகுந்தமாதிரி வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிடுங்க அப்புறம் வந்து மறுபடியும் பிக்கப் பண்ணி ட்ரோப் பண்ணிடுங்க அப்புறம் அமௌண்ட்டு நாங்கள் எவ்வளோனாலும் பேப் பண்ணிடுவோம்